ஹலோ ஆஷிக்கா டைலரா என்னா மேம் ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுத்து தைக்க சொல்லி கொடுத்து ரொம்ப நாளாகுது இன்னும் கொடுக்குல என்னா மேம் நான் தானே மேம் ஃபர்ஸ்ட்டு கொடுத்தேன் அப்போ நான் எனக்கு தானே மேம் ஃபர்ஸ்ட்டு தைக்கணும் இல்லை மேம் ஒரு வாரம் மேலே ஆகிட்டு ஒரு மாத்துக்கு மேலே கேட்டுகிட்ருக்காங்க ஸ்கூலில் திட்டுறாங்க பசங்களை இப்போ எப்படி மேம் கொடுக்குறது நீங்கள் தான் மேம் கொடுக்குணும் நான் தானே ஃபர்ஸ்ட்டு கொடுத்தேன் அப்போ எனக்கு தானே ஃபர்ஸ்ட்டு தைச்சி கொடுக்குணும் இல்லை மேம் நீங்கள் தைங்க தைச்சி முடிங்க ஃபர்ஸ்ட்டு அமௌன்ட்டா பிரச்சின அமௌன்ட்டு நான் கொடுத்துட்றேன் ரெண்டு நாள் ஆகுமாவுங்க எனக்கு இப்போ ஒரு ஒன்றரை ஒன்றரை நாளில் வேணுமே நாளைக்கு வேணும் இல்லை மேம் நாளைக்கு எனக்கு தேவைப்படும் நீங்கள் நாளைக்கு நீங்கள் நாளைக்கு தைச்சி தாங்க நான் காசு கொடுத்துடே உங்கள்கிட்ட துணியை வாங்கிகிறேன் ஓகேவா மேடம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேம் ஃபாஸ்ட்டாக தைச்சி கொடுங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டு அதனால தான் இல்லைனா நீங்கள் வே சீக்கிரமாக தைச்சி தர மாதிரி இருந்தால் தாங்க இல்லைனா பார்த்துக்குறேன் நான் நான் காசு கொடுத்துட்டே வாங்கிகிறேன் ஆ ஓகே